புதினா புதிதாக உள்ள கால்நடையெலாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில வந்து நாங்கள் ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சி வச்சிருக்கோம் இப்போ எங்கள் வீட்டுக்கு எங்கள் ஊர் சைடு பார்த்திங்கன்னா நிறைய கால்நடை பண்ணைகள் இருக்குது அதாவது ஆட்டுப்பண்ணை கோழிப்பண்ணை மாடு வச்சிருக்காங்கள் எல்லாமே வச்சு நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ எங்கள் வீட்டில நாங்கள் புதுசாக இப்போ வந்து ஒரு ஆட்டுக்குட்டி பிறந்துச்சு அப்படின்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அது தவழவே தெரியாது ஒரு த்ரீ டேஸ் வரையும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப பாலை வந்து பால் பாட்டில்ல ப ஆட்டுக்குட்டிக்குன்னு ஒரு லப்பர் இருக்கும் அந்த லப்பரை போட்டு அந்த பால் பாட்டில்ல வந்து ஆட்டுக்குட்டிக்கு கொடுப்போம் வந்து அதை ரொம்பவே கேர் ஃபுல்லாகதான் பார்த்துக்குவோம் அந்த ஆட்டுக்குட்டியை கன்னுக்குட்டியை அப்படி இருந்தாலுமே பிறந்த உடனே என்ன பண்ணுவோம் அப்பட்னா அது எந்திரித்து நடக்க தெரியாது மண்ணெலாம் சாப்பிட்ருமோன்னு வாயில் வந்து க கடிவாளம் கட்டியிருப்போம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்தோடன்னே பாலை வந்து ஊட்டத் தெரியாது அதனால என்ன பண்ணுவோம்னா நாங்கள் பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி தான் அந்த மாட்டுக்கிட்ட ஊட்ட வைப்போம் அந்தமாதிரி தான் நாங்கள் பராமரிப்போம் அதுக்கு வந்து ஒரு கூடையை போட்டு அதை சுற்றி வந்து ஒரு க வலை வச்சு அப்படிதான் வச்சிருப்போம் ஏன்னா வா மண் சாப்பிட்றக்கூடாது எந்த நாயும் வந்து கடிச்சிடக்கூடாது ஏன்னா அதுக்கு எதுவும் பண்ணத்தெரியாது இல்லையா அதனால நாய்கள் வந்து அதை கடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டுன்னு நாங்கள் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து அந்த மாடை வந்து பார்த்துப்போம் ஏன்னா அதுக்கு வந்து அப்போ தண்ணியெலாம் குடிக்க தெரியாது அதனால நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பாலை வந்து க மாடுக்கிட்ட கொண்டு போயிவிட்டு விட்டு தான் அதுக்கு வந்து குடிக்க வைப்போம் கோழி குஞ்சுமே அப்படிதான் பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் வச்சிருக்குவோம் கொஞ்சநாள் கழித்து ஒரு முப்பது நாள் நாற்பது நாள் கழிச்சு வந்து கோழி குஞ்சு வெளில வந்ததுக்கப்புறம் அதை வந்து வெளியில் விடமாட்டோம் கிட்டக்கவே தான் வச்சிருப்போம் ஏன்னா கொட்டப்பிராந்து அப்புறம் இந்த இது கீரிப்பிள்ளை எல்லாமே வந்து பிடிச்சிட்டு போய்டும் அதனால அதையும் நாங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பார்த்துக்குவோம் அதனால் நாங்கள் பிறந் புதுசாக வந்து பிறந்த கால்நடைகள ரொம்பவே பத்திரமா பராமரிப்போம் அதுக்கு இன்ஜெக்ஷன்லாம் பண்ணுவோம் ஏன்னா அதுக்கு எதும் ஆயிடக்கூடாது அந்த நமக்கு போடுற மாதிரி அம்மை ஊசி அதெலாம் வந்து கோழி மாடு எல்லாத்துக்குமே இருக்குது இப்போ கால்நடை மருத்துவர் வந்து அதை பார்த்து அதுக்கு இன்ஜக்ஷன் மருந்து பூச்சி மருந்து எல்லாமே நம்ம எப்படி மனுஷங்களுக்கு கொடுக்குறோமோ அதேமாதிரி எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கள் அப்படின்னா கால்நடைகளுக்கும் கொடுப்பாங்க